நடனப் போட்டியில் பங்கேற்கது உண்டா கண்டிப்பாக நான் வந்து ஒரு நடனம் நல்லாவே ஆடுவேன் எனக்கு நடனம் ரொம்பவே பிடிக்கும் நான் தினமுமே வீட்டில் வந்து நடனம் ஆடுவேன் எனக்கு பிடிச்ச பாட்டை போட்டுகிட்டு நான் பாட்டுக்கு ஆடுவேன் எனக்கு வந்து நடனம் ஆடினா ரொம்ப ஒரு ரிலேக்ஸ்டாக இருக்கும் ஏதாவது எனக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்தால் நடனம் ஆடுவேன் நான் எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் நடனப் போட்டி நிறையவே நான் போயிருக்கேன் போகு நான் வந்து கா பள்ளியில் படிக்கும்போது கல்லூரியில படிக்கும்போது எல்லா இடத்துலையுமே நடனப் போட்டிக்கு நான் போயிருக்கேன் இப்போ ஏதா விழா வந்தா கூட நடனம் இதற்கு போயிடுவேன் எனக்கு நடனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வந்து வேறு ஏதாவது போட்டினா என்ன நான் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை நிறைய போயிருக்கேன் நான் வந்து கல்லூரியில படிக்கும்போது முக்கியமா பள்ளியில் படிக்கும்போது பள்ளியில் இருக்கும்போதுலாம் நான் நிறைய போயிருக்கேன் நான் வந்து ஒரு மாநில அளவுக்கான ஒரு விளையாட்டு வீராங்கனை எனக்கு அப்போ வந்து அவ்ளோவாக தெரியாது அதைப்பத்தி ஆனால் இருந்தாலும் அதில் நான் நான் நிறைய பங்கேற்கும் நிறைய வந்து வின் பண்ணிருக்கேன் நிறைய போட்டிகளுக்கு போயிருக்கேன் நிறைய மாநிலம் மாவட்டங்களுக்குலாம் நிறைய போயிருக்கேன் நான் வந்து ஒரு இ ஒரு ஆறு ஐந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாகவே நான் வந்து இதில் இருந்தேன் அப்புறோம் நடனம் நடனன்றது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஆடுவாங்க நான் வீட்டில் வெளியே விட் ஆடுறேன் நான் ஒரு ஸ்டேஜில் ஆடிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயனா அது தான் இப்போ நான் எனக்கு ஏதா தோணுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து நடனம் தான் ஆடுவேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நிறைய போட்டிக்கு போயிருக்கேன் நிறைய எடத்துக்கு போயிருக்கேன் நிறைய மக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது